எங்கள் மாநிலத்தில் அதிகமாக பார்த்திங்கன்னா நெல்லு தான் வந்து இதுன்றாங்க நெல்லு கரும்பு சோளம் கிழங்கு அந்த மாதிரி திணை வகைகள்லாம் வந்து அதிகமாக பயிரிடுறோம் அப்புறம் கல்ல இந்த மாதிரி தான் பயிரிடுறோம் எங்கள் ஊர் பகுதியில் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து சோளம் கரும்பு இது தான் வந்து அதிகமாக வந்து விவசாயிகள் வந்து பயிரிடுறாங்க எங்கள் ஊரில் வந்து எங்கள் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய இரண்டாவது சர்க்கரை ஆலை ஒன்று இருக்குது அந்த சக்கரை ஆலையில் விவசாயம் செஞ்சு நேரடியாக கொண்டு போய்கிட்டு அதை கொள்முதல் பண்ணுறாங்க அங்கயே வந்து சர்க்கரை அது வந்து அரைக்கிறாங்க அரைச்சு அதை வந்து வெல்லமாக மாற்றுறாங்க சக்கரையாக மாற்றுறாங்க தேவையில்லாத கழிவுகள் மூலிமா அதை திரும்பியும் ரீசைக்கிள் பண்ணி தேவையில்லாத அந்த சக்கையை எல்லாதையும் ரீசைக்கிள் பண்ணி அதை திரும்பி விவசாய நிலத்துக்கு கொண்டு போய்ட்டு உரமா யூஸ் பண்ணுறாங்க அது மூலிமா எங்கள் ஊரில் இப்போ சர்க்கரை ஆலை இருக்கறனால அங்கே எங்கள் சுற்றுவட்டார பகுதிகளில் ஃபுல்லாக சர்க்கரையும் வெல்லமும் கொஞ்சம் எங்களுக்கு வந்து கம்மி ரேட்டுக்கு கிடைக்கும் இது மூலிமா விவசாயிக்கும் ஒரு நேரடி கொள்முதலும் சீக்கிரமாக கிடைச்சிரும் அது சுத்துவட்டார பகுதியில் இருக்கற எல்லா மக்களுக்கும் கம்மியான விலையில் சர்க்கரையும் கிடைக்கும் வெல்லமும் கிடைக்கும் ஸோ நெல்லு அதே மாதிரி எங்கள் ஊரில் அதிகமாக பயிரிடுறாங்க நெல்லை பயிரிட்டு அவங்களுக்கு தேவையான நெல்லை எடுத்துகிட்டு தேவையில்லாததை மிச்சம் கொண்டு போய்கிட்டு அது வந்து வியாபாரிகளுக்கு வந்து விற்றுர்றாங்க இது மூலிமா வந்து விவசாயும் கொஞ்சம் நன்மை அடைறாங்க எல்லோரும் நன்மை அடைறாங்க